நான் பிரின்ஸ்பல் பேசுகிறேன் உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூல்லிருந்து ஆ குட் மார்னிங் மேம் பையன் வந்து ஸ்கூலுக்கு ஒழுங்காகவே வரமாட்டேங்கிறானே ஏன் வரானானு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால தான் ஏன் வரலைனு கேட்குறோம் ஏனால் அட்டனன்ஸில் இங்கே ட இதுவாக மாட்டேங்குதுலை அதனால உங்களுக்கு நான் கால் பண்ணுறோம் கம்ப்ளைண்ட்டும் நிறையா கிளாஸ்லேருந்து வருது அந்த பையன் டெய்லி ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிறான் கிளாஸ் வைச்சாலும் கிளாஸுக்கு வரமாட்டேங்கிறான் அப்படினு டெய்லி கம்ப்ளைண்ட் வருது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிறான் செக் பண்ணுறிங்களா இல்லையா வர்லை மேம் அவங்க கிளாஸ் டீச்சர் இப்போதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன் ஸ்கூலுக்கே டெய்லி வரமாட்டேங்கிறான் மேம் அப்படினு சொல்லிவிட்டு அப்போ அதை பாருங்கள் ஸ்கூலுக்கு வர்றானா இல்லையாங்கிறதை அதை முதல்ல பாருங்கள் ஏனால் ஸ்கூலுக்கு வந்தால் தான் நாங்கள் அட்டனன்ஸ் போட முடியும் ஆ பாருங்கள் ஏனால் படி படிக்கிற பையன் படிக்காத பையனாக இருந்தால் பரவாயில்ல படிக்கிற பையன் இப்படி ஸ்கூல் ஆப்சண்ட் ஆகக் கூடாதுல்ல ஓகே மேம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பையன் எங்கே போகிறான் வராங்கிறதை பார்த்துக்கங்க செக் பண்ணிக்கோங்க ஆ ஓகே